என்னோடய மேரேஜிவோட அவங்க வந்து எங்கள் வீட்டில் அவங்க வந்து ஸ்நாக்ஸ் ஸ்டால் வெச்சுருந்தாங்க சின்னதாக ஒரு டீக்கடை அதில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் இந்தமாதிரி பொருள் விற்றுகிட்ருந்தாங்க அப்போ அவங்கள சாப்பிட வைக்கறதுக்கு மாற்றறதுக்கு அவங்க கடைக்குப் போக வர மாற்றறதுக்காக நான் கடையில் போய் அவங்கள மாற்றி விடுறதுக்காக உள்ளே இறங்கி இது பண்ண ஆரமித்தேன் அந்த அந்தமாதிரி மாற்றி விட இது பண்ண செய்யும்போது அவங்க வந்து கடையை மூடிவிட்டு பொருள் வாங்க போவது இதெல்லாம் குறஞ்சிது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சரக்கை ஏற்றி அதாவது பொருள் மளிகை பொருள் இதெல்லாம் ஏற்றி வியாபாரம் பண்ணி பார்த்தோம் அது வந்து சரியா கொஞ்ச நாள் அதில் லாபம் கிடச்சிது அதுக்கப்புறம் அதில் சரி வர்லைன்னு சொல்லிட்டு அந்த பொருளை எடுத்துகிட்டு ஃபோனு காயின் ஃபோன் வந்தப்போ அந்த காயின் ஃபோன் இது வாங்கி வச்சு அதில் இது பண்ணிணோம் அதில் நிறையா லாபம் கெடச்சுது அதுக்கப்புறம் பிள்ளைங்க படிப்புக்கு இதுக்கு எல்லாமே நாங்கள் அந்த இதிலிருந்து தான் எடுத்து செலவு பண்ணிணோம் எனக்கு ஒரு பெண்ணு ஒரு பையன் இருக்குது பெண்ணை வந்து மெட்ரிக்குலேஷனு ஸ்கூலில் படிக்க வைச்சேன் அந்த வருமானத்தில் தான் நாங்கள் வந்து சிக்கனமாக இருந்து நாங்கள் வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணி வருமானத்தில் அவளை படிக்க வெச்சு அவள் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சு முடிச்சுருக்கா இப்போ அவளுக்கு அடுத்த ஸ்டேஜாக அவளுக்கு நகை கிகைலாம் சேர்த்து கல்யாணமும் பண்ணி வெச்சுட்டோம் இப்போ படிப்படியாக நாங்கள் தொழிலை வந்து விரிவு பண்ணி அது மூலயமா வருமானம் அதிகமாகி நாங்கள் க அவள் கல்யாணத்தை முடிச்சுட்டோம் அதுமாதிரி ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கி வெச்சுருந்தோம் அந்த இடமும் நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் இருந்து தான் அந்த இடம் வாங்கினோம் அந்த இடத்த வாங்கி இப்போ கட்டி அந்த இதை வந்து லோனை அடைச்சியிட்ருக்கோம் என்னோடய ரெண்டாவது மகன் வந்து டென்த்து படிக்கிறான் அவனை வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் படிக்க வெச்சுகிட்ருக்கேன் எல்லாமே இந்த சின்னத் தொழிலில் இருந்து தான் நாங்கள் வந்து படிப்படியாக இது பண்ணி செஞ்சு அதில் கிடைக்கிற லாபத்தில் தான் நாங்கள் செஞ்சுயிட்ருக்கோம் இப்போ கொஞ்சம் காலமாக எங்களுக்கு அதில் வருமானம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ஐநூறுபா நோட்டு செல்லாது இது செல்லாதுனு மோடி போட்ட திட்டத்தினால நிறைய நா வியாபார வகையில் நிறைய சிரமத்தை சந்தித்தோம் கொரோனாவில் இந்த மூணு வருஷம் வந்து பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல் ஆயிடுச்சு இப்போ இந்த ஒரு வருஷமாக தான் கொஞ்சம் பரவாயில்லாம திருப்பி வந்து படிப்படியாக கொஞ்சம் வந்து பிஸ்னஸு இதுவாகிட்டு இருக்குது இன்னும் வந்து பழைய அளவுக்கு வியாபாரம் வந்து நடக்கலை அதனாலே நாங்கள் வந்து எ எங்களோடய இதில் வந்து தன்னம்பிக்கையில் நாங்கள் அந்த வியாபாரத்தை இன்னும் அதிகமாக செஞ்சு வருமானம் ஈட்டுவோன்கிற நம்பிக்கையோடு இருக்கோம்